இதுமாதிரி பழகுகிறதுக்கே சிரமமாக என் வாழ்க்கையில் ஒரு ஆளு இருந்திருக்காங்க ஆனால் அதை நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பின்னாடி நாட்களில் எனக்கு தெரிஞ்சிது என் ஸ்கூல்மேட் ஒரு பொண்ணு அவள் வந்துட்டு எப்புடின்னா அவள் ஒரு கேரக்டர் நான் ஒரு கேரக்டர் மாதிரி ஆக்சுவலாக எல்லோரும் வேறு வேறு கேரக்டராக தான் இருப்பாங்க சில பேருக்கு ஒத்துப் போகும் ரெண்டு பேரோடய கேரக்ட்ரு ஆனால் எனக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒத்தே போகாது எப்போதும் அந்த பொண்ணு ஒன்று சொல்லும் நான் ஒன்று சொல்லுவேன் மாறி மாறி எங்களுக்குள்ள சண்டை தான் வரும் காலையில் போனால் அந்த பொண்ணு எதாவது சொல்லுச்சின்னால் நான் அப்செட் ஆகிடுவேன் நான் எதாவது சொன்னால் அந்த பொண்ணு அப்செட் ஆகிடும் ஆனால் அந்த பொண்ணை விட நான் தான் அதிகமாக அப்செட் ஆவேன் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து என் வாழ்க்கையில் இருக்குது ஆனால் அவங்க வந்துட்டு பார்த்தாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு என்னடா இவங்க கூட எப்புடிரா இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அப்போ ஆனால் எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததுனால நான் அந்தளவுக்கு இவங்கள்ட்ட க்ளோஸாக இல்லை நான் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஆனால் ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி அவங்க என்கிட்ட பேசுவாங்க அவங்க கேரக்டர்லேருந்து நிறையா விஷயம் எனக்கும் அவங்களுக்கும் ஒத்தே போகாது ஆனால் பின் நாட்களில் வந்துட்டு ஒரு வேலைக்கு போகிறப்ப அவங்க என் பக்கத்து சீட்டில் இருந்தாங்க பார்த்துட்டு எனக்கு கொஞ்ச நேரத்தில் ஷாக் ஆகிட்டேன் என்னடா இவங்களா அப்படின்ட்டு ஏன்னால் மற்ற இடம் ஸ்கூலு காலேஜ்னால் ஒரு வருஷம் அப்புடின்னா மாற்றிக்கிலாம் இங்கே வந்துட்டு ஃபுல்லாக வேலை செய்யணுமே என்னடா இவங்க கூடவா நம்ம இருக்கப் போகிறோம் அப்படின்னு நினச்சி எனக்கு அதுவே கொஞ்சம் ரொம்ப பயம் ஆகிடுச்சி என்னடா இவங்க கூட எப்படி இவ்வளோ நாள் ஓட்டப் போகிறோம் நமக்கும் இவங்களுக்கும் தான் ஒத்தே வராதே அப்புடில்லாம் நான் நினச்சிருக்கேன் ஆனால் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர் அப்புடின்னு ஆனால் அவங்க கேரக்டர் வச்சு அது மாதிரி தான் நான் பார்த்தனே தவிர அவங்க வெளி தோற்றத்தை வச்சு நான் பார்க்கல ஆனால் அவங்க முன்னாடி எப்படி இருந்தாங்க இப்போதும் அப்படி இருக்காங்கன்னுட்டு இல்லை ஆனால் அவங்க என் மேல் பாசமாக தான் இருந்திருக்காங்க அது வந்துட்டு அவங்க என் எது மூலிமா வெளிப்படுத்தினாங்க அப்புடின்னா இந்த மாதிரி கலாய்க்கிறது அதுமாதிரி வெளிப்படுத்தினாங்க அது வந்துட்டு எனக்கு ஹெர்ட் ஆச்சு நிறைய பேர் சென்சிட்டிவ்வாக இருப்பாங்கல்ல அது மாதிரி ஒரு ஆளாக நானும் இருந்துவிட்டேன் ஆனால் அதுக்கப்புறமா அந்த வேலையில் ஜாயின் பண்ணிருந்ததுக்கு அப்புறமா ஸோ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு நினச்சிட்டு பேசி அதுக்கப்புறமா பழகினத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிது அவங்க எவ்வளோ ஸ்வீட்டான ஆளு அப்புடின்னு ஸோ எப்போதும் ஒருத்தங்க வந்துட்டு பார்க்குறதுக்கு வந்துட்டு இப்படி பழகுறதுக்கே கஷ்டமாக இருக்காங்க இவங்க இப்படி என்னை கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு டக்குன்னு நமக்கு அப்படி தோணலாம் ஆனால் இன்னும் கொஞ்சம் நம்ம எந்தளவுக்கு டீப்பாக பழகுகிறோமோ அப்போ தான் தெரியும் அவங்களும் நம்மளும் எந்த ரேஞ்சில் இருக்கோம் அப்புடின்னு சில பேருக்கு அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் ஒத்து வராமல் இருக்கலாம் ஆனால் முக்கால்வாசி வந்துட்டு இத மாதிரி ஃபுல்லாகவே எனிமீஸால்லாம் இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக ஒவ்வொருத்தங்க அவங்களோட பாசத்தை ஒவ்வொரு விதத்தில் வெளிப்படுத்துவாங்க இந்த இவங்க வந்துட்டு எனக்கு வெளிப்படுத்தின விதம் வந்து என்னை கலாய்த்து அப்படி வெளிப்படுத்துகிறது ஸோ நான் சென்சிட்டிவ்வாக இருந்ததுனால் அது கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் பின்னால் அவங்களும் மாறிவிட்டாங்க ஆனால் அவங்களே என்கிட்ட உண்மையை ஒத்துக்கிட்டாங்க இதுமாதிரி நான் வேணுக்குனே தான் உன்னை அப்படி ட்ரீட் பண்ணேன் அப்படின்னு ஆனால் அந்த மாதிரி பண்ணி மாறவங்களும் இருக்காங்க மாறாதவங்களும் இருக்காங்க முடிஞ்சளவுக்கு அவங்கள மாற்றி அவங்கள நம்ம கூட வச்சுக்கிட்டு நம்ம எல்லோருக்குமே வந்து சந்தோஷத்தை கொடுத்துட்டு நம்மளும் நல்லாயிருக்குணும் சுற்றி இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கணும் அப்படின்னு வாழ்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் எல்லோருக்கும் இப்படி ஒருத்தங்க இருப்பாங்க லைஃபில் ஒவ்வொருத்தங்க பின்னாடி மாறிவிடுவாங்க அதுக்காக ஒவ்வொருத்தங்களும் மாறாமல் அப்படியே இருப்பாங்க அந்தமாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு எல்லா வாழ்க்கையிலேயுமே இருக்கும் அது ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை சில பேர் பக்கத்து வீட்டுக்காரங்களே அப்படி இருக்கலாம் கொஞ்சம் பார்க்கவே வந்துட்டு ஒத்து வராது அவங்க கூட பழகுகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்புடின்னு ஆனால் அப்புடில்லாம் கிடையாது ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி அதில் நம்ம பார்க்குற அந்த கஷ்டமாக இருக்கும்னு சொல்றோமில்ல அந்த பர்சன் வந்துட்டு ஒரு மாதிரி ஆனால் அவங்களுக்குள்ளையும் ஒரு நல்ல மனது இருக்குதுன்னு போகப் போக தான் நம்ம தெரிஞ்சுக்குவோம் அதனால அப்புடில்லாம் யோசித்து யாரையும் வந்து விட்டுறாதிங்க எல்லோருமே நல்லவங்க தான்